நான் ஒரு ரெசிப்பி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரெசிப்பி வந்து நான் பண்ண தவறால் வேஸ்ட்டாயிடுச்சு நான் ஒன்று ஒன்று அதிகமாக காரம் போட்டிருப்பேன் இல்லை உப்பு போட்டிருப்பேன் இல்லை புளி அதிகமாக வழக்கத்துக்கு அதிகமாக சேர்த்துருப்பேன் அப்படின்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு இல்லாமல் வேஸ்ட்டாயிடுச்சு சாப்பிட முடியாத நிலமைக்கு வந்திருச்சு அப்படின்னா அதுக்குத் தேவையான இன்கிரிடியன்ஸை நான் வந்து எக்ஸ்ட்டா ஆட் பண்ணுவன் இப்போ வந்து உப்பு அதிகமாக போய்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்டா தண்ணி ஊற்றி கொஞ்சம் தக்காளி போட்டு கொதிக்க வச்சிடலாம் அந்தமாதிரி புளி அதிகமாக இல்லை குழம்புல சுத்தமாக இல்லை அப்படின்னா தக்காளியை எக்ஸ்ட்டா போட்டு கொஞ்சம் புளிய கரைச்சு ஊற்றி அதை வந்து சரி பண்ணிடலாம் ஸோ அந்தமாதிரி நான் சரி பண்ணிடுவேன் அவ்வளோவா அவ்வளோ அதிகமாக நான் நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் அதை குழம்பு வேஸ்ட்டாக போய்டுச்சு சரி காரம் அதிகமாக போய்டுச்சு இதை போய் நம்ம கீழே ஊத்திடலாம் அந்தமாதிரி நான் குழம்ப வேஸ்ட் பண்ணமாட்டேன் காரம் அதிகமாக போனாலுமே தக்காளி வந்து மிக்சியில ரெண்டு மூணு தக்காளியை அரைச் அரைச்சு அதை நான் வந்து குழம்புல மிக்ஸ் பண்ணி லைட்டாக அதை வேக விட்டேன்னா அது சரியாகிடும் ஸோ அதனால் ஃபுட்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா ஃபுட்டு வந்து நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் நம்ம வேலை பார்க்குறதே ஒரு ஃபுட்டு சாப்பிட்றதுக்குத்தான் நம்ம வேலை பார்க்குறோம் உயிர் வாழ்கிறோம் ஃபுட்டு சாப்பிட்டா தான் உயிர் வாழ்கிறோம் அதனால் அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ண மாட்டேன்